கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில வந்து முக்கியமான தொழில் வந்து விவசாயம் அதில் வந்து முக்கியமாக வசிக்கிறது வந்து கரும்பு சாகுபடி அதிகமாக இருக்கு அடுத்தது வந்து மக்காசோளங்கள் அதிகமாக இருக்கு இப்போ சீசன் வந்து முடிஞ்சவுனே இப்போ வந்து எள்ளு போட்றாங்கே மஞ்சள் போட்றாங்கே அதேமாதிரி தண்ணியும் கம்மியாக இருந்தா நினை எள்ளு கம்மியாக இருக்கும் எள்ளு போடுவாங்க சீசன் சீசன்னப்போ இந்த இப்போ உற்பத்திகள் வந்து அதிகமாக இருக்கும் எங்களது வந்து பச்சை பசுமையான பூமி நிலங்கள் தான இதில் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிறது வந்து முதலில் வசிக்கிறது வந்து கரும்பு மட்டும் தான் எங்களது வந்து உற்பத்தி சேவைத் துறைகள் வந்து கவுர்மெண்டு சக்கரை ஆலைகள் இருக்கு அடுத்து வந்து எக்சன் இருக்கு அடுத்து வந்து இங்கே வந்து புரேவேட் லிமிடெட் ஃபார் தி ஆயில் மில் சோப்பு தயாரிக்கிற ஆயில் மில்லாம் இருக்கு உற் ஆனால் இதில் வந்து என்ன முதலில் வசிக்கிறது வந்து நம்ப சக்கரை ஆலை தான் இங்கிருந்து நாங்கள் சாகுபடி ஆகிற கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக சாக்ககை சாகுபடி ஆகுற கரும்ப எல்லாமே சக்கரை ஆலையை போட்டு சக்கரையாக நம்ப உற்பத்தி ஆகி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிப்யூட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து அக்சன் அக்சன் வந்து இங்கே இருக்க நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில ஃபுல்லாத்தையும் பால் எல்லாத்தையும் வாங்கிகிட்டு பால் பால்கார்க்குலாம் பால் உற்பத்தி இந்த மினி இதில் வந்து வாங்கிகிட்டு வந்து நான் எக்சனில் வந்து கொடுத்தவுனே இதில் வந்து குளிருவுட்டலு பண்ணி நம்ப வந்து சென்னைக்கு வந்து அனுப்புறாங்க அடுத்தது வந்து பிரைவேட் லிமிட்டெட் இந்த இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுனா இதில் வந்து நாங்கள் சோப்பு தயாரிக்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சோப்புக்கு தயாரிக்கிற ஆயில் எடுத்து இதில் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து தொழிற்சாலைகள் இருக்கிறது அடுத்து வந்து உங்களது எங்கள் ஏரியாவில வந்து ஜவுளிக்கடைகள் அதிகமாக இருக்கு எவரெஸ்ட் இருக்கு அடுத்து வந்து நியூ ட்ரெண்ட் இருக்கு அடுத்து வந்து ஸ்டைலீஸ் இருக்கு ஸ்டைலீஸ் இருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏகப்பட்டது இருக்கு அதேமாதிரி ரொம்ப ஜவுளிக்கடை ரொம்ப பெரிய கடை எதுன்னா நம்ம சின்ன சேலத்தில் வந்து எவரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் கள்ளக்குறிச்சியில வந்து பட்டுமாளிகையின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாதிரி அடுத்து வந்து நகை வியாபாரங்கள் நகை வியாபாரங்கள் வந்து முக்கியமாக செய்யறது வந்து கேவிஎம் கேவிஎம் ஏஎன் ஜூவல்லரி அடுத்தது மங்களம் ஜூவல்லரி மங்களம் ஜூவல்லரி மங்களம் ஜூவல்லரி அடுத்து ஜோய் ஆலுகாஸ் ஜோய் ஆலுகாஸ் இருக்கு அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா திருவள்ளர் ஜூவல்லரின்னு ஒன்று இருக்கு ஏகப்பட்ட ஜூவல்லரிகள் இருக்குது எங்கள்தில் வந்து முக்கிய முக்கியமான ஜவுளி ஜவுளியில வந்து அதிகமாக முக்கியமாக வசிக்கிறாங்க உற்பத்திலையும் வந்து கரும்பு தொழிற்சாலையிலும் வந்துனா கரும்பு சாகுபடி அந்த இது தொழில் நிறுவனங்கள் வந்து அவ்வளோதான் இருக்கு அடுத்து வந்து பூம்புகாருன்றது நம்ம ஏரியாவில எதுவுமே இல்லை விவசாயத்துல தான் எங்கள் முதுகெலும்பே விவசாயம் வந்து முக்கியமாக வசிச்சு வந்து விவசாயங்கள் மட்டும்தான் உற்பத்தி தேவைகள் மட்டும்தான் சக்கரை ஆலைகள் மட்டும்தான் வேறு எதுவுமே அதிகமாக இல்லை அப்புறம் அக்சன் பால் வந்து பால் உற்பத்தியாளர்கள் இருக்கு எதை சொல்லாம் அதே மாரி இந்த சோப்பு ஆயில் வந்து தயாரிக்கிறது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து இருக்கு ஜவுளிகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போயிகிட்டு இருக்கு ரொம்பவும் பிரச்சனை இல்லை அதிகமாக போயிகிட்டு இருக்கு அடுத்து வந்து நகைகளும் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க விவசாயிகளும் நகைகள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த மாரி நம்ப இதில் மாறி இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை